ஆ டி டிவி பார்க்கலாம்னு வந்திருக்கோம் மாடல்லு ஆ எல்இடி தான் எல்இடி தான்

சாம்சங் மாடல் தான் வேணும் கம்பெனி தான் வேணும் ஆ எத்தனை இன்ச்சில இருக்குது ஆ ஆ இந்த ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபை குள்ள அந்த இன்ச்சில தான் க கரெக்டாக இருக்கும் ஆ ஆ எனக்கு நாற்பத்தஞ்சி தான் வேணும் சைஸு வேற எதுவும் இது பண்ணிடாம

ஆ

ஆ குவாலிட்டியாக இருக்குமா நல்லா ஆ பிக்ச்சர்லாம் டக்குன்னு எதுவும் இ இதாகாமல் இருக்கும்ல ஆ ஆ நெட்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாமா ஆ ஓ ம் ம் அது ரேட்டு எவ்வளோ சார் அறுபதாயிரம்மா ம் கம்மி பண்ண முடியாதா சார் வேற கம்பெனியா ஆ வாரண்ட்டிலாம் இருக்கா ஆ ஆ ஒன் இயர்க்கா ம் ம் ம் ம் ஆ ஆ டி டி டிஸ்ப்ளேலாம் நல்லா இருக்கும்ல ஆ ஓகே பேக்கேஜுலாம் நல்லா பார்த்து பண்ணிடுவிங்கள ஆ ஓ ஓகேங்க சார் ஆ இதுவே கொடுத்துருங்க நான் பேக் ம் ம் வீட்டுக்கு வந்து இது பண்ணிடுங்க சார் சாம்சங் தான் ஃபார்ட்டி ஃபை இன்ச்சி ஆ ஆ வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுங்க ஆ ஜிபே பண்ணலாமா இல்லை காசு கையில கொடுக்குற மாதிரி இருக்குமா ஆ ஓகே சார் ஜிபே பண்ணிடுறேன் சார் ஆ இந்தாங்க ஆ இந்தாங்க சார் வ வந்திருச்சா அமௌண்ட்டு ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க தேங்க் யூ சார் ஆ

ஓகேங் சார் ம் ம் ஓகே நான் ஈ ஈவினிங்க்கு மேலே வீ வீட்டில தான் சார் இருப்பேன் ஆ ஓகே ஆ ஓகேங்க சார் ம் ஆ ஆ ஓகேங்க சார் ம் ஆ ஓகேங்க சார் தேங்க் யூ சார் ஆ ம்